எங்களுக்கு தெரிஞ்சதுனா வந்து கவர்மெண்ட்லேந்து வந்து அரசாங்க திட்டங்கள்னா இப்போ உடல்நிலை சரி இல்லாதவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்னென்னா ஆறு லட்சம் உடையது நமக்கு என்ன உடம்பு சரியில்லைனாலும் இல்லை வேறே எதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னாலும் நம்ம எமெர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டல் போகணுன்னா அங்கே போயிட்டு நமக்கு பார்த்த கையில் காசு இல்லைன்னா அந்த கார்டை எடுத்தகிட்டு போனால் அதை வச்சு நமக்கு ஒன் லாக் வரையும் ஒரு லட்சம் வரையும் நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கள் ஊரில் வந்து வெள்ளம் வேறே வந்துது வெள்ளம் வந்தத்துனால் வீடு பொருள்கள்லாம் நிறைய சேதம் அடைஞ்சிட்டு அதிலேந்து கவர்மெண்ட்லேந்து ஸ்கீமில் வந்து வீடு எங்களுக்கு நிறைய கட்டி கொடுத்துருக்காங்க வீடு மட்டும் இல்லாமல் நிவாரண பொருட்கள் கவர்மெண்ட்லேந்து அப்புறம் வந்து பிற ப்ரைவேட்டுலேந்து நிறைய தொண்டு நிறுவனங்கள் இதிலேந்துலாம் வந்து நிறைய நிவாரண பொருட்கள் வீட்டுக்கு தேவையான ஜாமான்கள் உணவு பொருள்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நிவார வெள்ளத்தில் வந்து அதிகமாக சேதம் அடைஞ்சவங்களுக்கு வந்து பணம் கவர்மெண்ட்லேந்து பணம் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேந்து பணம் எவ்வளதுன்னா ஐயாயருபாலருந்து பத்தாயருபா வீடு கட்டி கொடுக்குறது இதுமாதிரி நிறைய ஸ்கீம் இருக்குது இதுமாதிரிலாம் எங்களுக்கு கவர்மெண்ட்லேந்து நிறைய கொடுத்தாங்க எங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் வேறே என்ன சொல்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஒன்று இருக்குது இதேமாதிரி மருத்துவ காப்பீட்டு திட்டம் தான் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் வந்து அதில் ஏழு லட்சம் வரையும் இப்போ கொடுத்துருக்காங்க அதுலேயும் நமக்கு ஒரு உடம்பு சரில்லை நம்ம கையில் காசு இல்லாத பட்சத்தில் அந்த அட்டையை கவர்மெண் அந்த அட்டையை கார்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணி எவ்வளவு வேணாலும் மருத்துவ செலவு பண்ணிக்கலாம் இதுமாதிரி நிறைய திட்டங்கள் கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வர்றதுனால மக்களுக்கு நிறைய பேர் வந்து நல்லா பயனடைகிறாங்க எந்த ஒரு வசதியும் இல்லாமல் இல்லை அதுமாதிரி கவர்மெண்டு ஹாஸ்பிட்டல் இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேயும் நம்ம அதிக அளவு பணம்லாம் செலவு பண்ண தேவையில்ல அந்த அந்த திட்டத்திலேருந்தும் நம்ம நிறைய பார்த்துக்கலாம் இதுமாதிரி கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்கிறது